ஹலோ ஆ வணக்கம் ஹரிகிருஷ்ணன் ஆட்டோவா நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன் நீங்கள் இன்னும் வரவில்லை அதனால் மழை வர இருப்பதால் நீங்கள் வராத காரணத்தால் நான் முன்னாடியே நடந்து ரவுண்டானா வாசுகி ஹோட்டல் பக்கம் வந்து இருக்கிறேன் நீங்கள் என்னை வந்து என்னுடைய பொருள்களை வந்து உடனடியாக ஏற்றிக்கொண்டு ஜகதாந்திரத்திற்கு கிட்டே கொண்டு போய் விடணும் ஆகையால் நீங்கள் உடனடியாக வந்து என்னை கூட்டி செல்லுமாறு உங்களை வேண்டுகிறேன்